இன்றைக்கி தொலைக்காட்சி பெட்டியில் நம்ம பார்க்குற எல்லா எல்லா நிகழ்ச்சியிலையும் இடையில வந்து விளம்பரங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த விளம்பரங்கள்லாம் என்னென்னா அவர்களுடைய பிஸுனஸ் பெருக்குறத்துக்காக அவங்க விளம்பரம் செய்கிறாங்க அவ்வாறு செய்கிற விளம்பரங்களில் ஒரு சில விளம்பரங்கள் வந்து ஓகே நல்லா தான் இருக்குது ஒரு சில விளம்பரம்லாம் தேவையில்லாது இருக்குது துடப்பத்துக்கெல்லாம் விளம்பரம் போட்டுறாங்க நம்ம கூட்டுற பெருக்கிற துடப்பத்துக்கெல்லாம் விளம்பரம் போட்டு விற்கிறாங்கள் ஆனால் விளம்பரத்துக்காக அதிக காசுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எப்படி அந்த துடப்பத்துக்காக அவங்க போட்டு அதில் அவங்களுக்கு என்ன விளம்பரத்துக்கு பல லட்சம் கணக்கில் செலவு பண்ணுன்னு நினைக்கிறேன் அது எப்படி அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியலை நிறைய ஒரு பின்னு ஒரு ஊசி ட்ரெஸ்ஸு எல்லாம் அத்தனைக்கும் இன்றைக்கி விளம்பரம் இல்லாமல் எதுவுமே கிடையாது தொலைக்காட்சி பெட்டியில் வர்ற எந்த ஒரு இது நாடகமாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து தொலைக்காட்சி பெட்டியில் வர்ற எல்லாம் இதுக்கும் அஞ்சு நிமிடம் ஒரு நிகழ்வு ஓடுதுன்னா விளம்பரம் அஞ்சு நிமிடம் ஓடுது விளம்பரத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்குது அதை மக்கள் வந்து கவர்கிறத்துக்காக பூராவும் இன்றைக்கி விளம்பரத்தை வச்சு தான் போயிட்டு இருக்குது தொலைக்காட்சி பெட்டியில் நடக்கிற அத்தனை நிகழ்வும் ஒரு சின்ன செய்தி ஓடும் போது கூட செய்தியில் கூட கட் பண்ணி விளம்பரம் தான் மக்கள் எதை விரும்பி பார்க்குறாங்களோ இப்போ ஒரு நாடகம் விரும்பி பார்க்குறாங்க இந்த நாடகம் நல்லா ரீச் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நாடகத்துக்கு இடையில் நாடகம் வந்து அஞ்சு நிமிடம் ஓடுது ஆனால் விளம்பரம் வந்து பத்து நிமிடம் ஓடுது பத்து நிமிடம் அந்த விளம்பரம் போட்ட விளம்பரத்தையே திரும்ப திரும்ப எல்லாம் ஒரு சோப்பு சீப்பு கண்ணாடி பவுடர் ஃபேஸ்மாஸ்க்கு எல்லாத்துலேயும் விளம்பரம் இன்றைக்கி விளம்பரம் இல்லாத எந்த பொருளும் கிடையாது அந்த அளவுக்கு வி விளம்பரத்தை விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க விளம்பரப்படுத்தி அவங்களோட ப்ராடெக்ட்ட விற்கிறதுக்காக மக்கள் மனதில் இப்போ தொலைக்காட்சியிலாம் பார்க்குற போது மக்கள் மனதில் டக்குன்னு பதிஞ்சிடும் ஒரு சொன்ன விஷயத்தையே திரும்பி திரும்பி ஒரு பத்து டைம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவங்க மைண்டில் அது தான் ஓடும் மொத்தத்தில் உள்ளவர்களுக்கு அதில் நல்லதும் இருக்குது ஆனால் ஒரு சிலதெல்லாம் தேவையில்லாத இருக்குது தேவையில்லாத விளம்பரங்கள் நல்ல விளம்பரங்களும் இருக்குது அது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஆனால் எல்லாம் மக்களுக்கு போய் சேருது நல்ல விளம்பரங்களும் போய் சேருது இது தேவையில்லாத விளம்பரங்களும் வந்து சேருது ரெண்டும் வந்து சேருது என்ன ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பார்க்கும் போது மக்கள் மனதில் வந்து அது பதிஞ்சிடுது இப்போ அந்த கடைக்கு போனாம் அந்த சே இது பார்த்தோம் விளம்பரத்தில் இத காட்டினாங்க இந்த ட்ரெஸ் இருக்குது இங்கே இது இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதுன்னு போட்டு காட்டினாங்க போகிறோம் அங்கே போகிறோம் அந்த ட்ரெஸ்ஸு இருக்கா அந்த விளம்பரத்தில் காட்டுனிங்கள் அந்த ட்ரெஸ் இருந்தால் கொடுங்க பார்க்கலாம் அந்த ட்ரெஸ்ஸை காணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சொன்ன விஷயத்தையே அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரே விளம்பரத்தை எடுத்திங்கன்னா ஒரு டைம்மில் அந்த கேப்புலேயே அதே விளம்பரம் திரும்ப மூணு டைம் வருது நாலு டைம் கூட சில டைம் வருது எல்லாம் சோப்பு துணி எல்லாம் விளம்பரம் இல்லாத பொருள் கிடையாது அத்தனை பொருளுக்கும் இன்றைக்கி வி விளம்பரமாக இருக்குது இ சாப்பிட்றத்துக்குக் கூட இன்றைக்கி விளம்பரம் கொண்டு வந்துட்டாங்க இங்கே அறுசுவை உணவகம் இங்கே பரோட்டா ஸ்பெஷல் இது இந்த கடையில் இது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி எல்லாம் விளம்பரம் ஓ வெறும் விளம்பரம் தான் இந்த விளம்பரம் வந்து பயனுள்ளதும் இருக்குது நம்மளுக்கு பயன்படாததும் இருக்குது நம்ம பார்த்து பயனுள்ளதாக பார்த்துட்டு எடுத்துக்கணும் இது வந்து இந்த அளவுக்கு விளம்பரம் வந்து எல்லாத்துக்கும் தேவையா அப்படின்னா அவர்கள் தொழில் வளர்ச்சிக்காக அவங்க வந்து விளம்பரத்தை செய்கிறாங்க நம்ம நமக்கு தேவையான விளம்பரப் பொருட்கள் எடுத்துக்கணும் தேவையற்றதை விட்டுறணும்